பசுமை மற்றும் தூய்மையான சூழலை பாதுகாக்கணும்னா நம்ம பசுமையான தூய்மையான பொருள்களை மட்டுந்தான் பயன்படுத்தணும் எந்த வகையிலையும் சுற்றுப்புறத்துக்கு தீங்கு ஏற்படுத்த கூடிய பிளாஸ்டிக் பொருள்களை பயன்படுத்தாமல் இருந்தாவே நம்மளோட சுற்றுப்புறம் பசுமையாகவும் தூய்மையாகவுந்தான் இருக்கும் ஏன்னா பிளாஸ்டிக் பொருள்களால் நிலத்தடி நீர் பாதிக்க பட்றதும் அதனால வந்து உங்களுக்கு மரம் செடி கொடி இல்லாமல் போகிறதும் நடந்துட்டுருக்கு அதனால பசுமையை பாதுகாக்கணும் அப்படினா முடிந்தளவில பிளாஸ்டிக் பொருள்களை தவிர்க்கணும் மரங்கள் வெட்டுவதை தவிர்க்கணும் மரங்கள் அழிக்கப்பட்டால் இந்த உலகில் மனிதர்கள் மறைமுகமாக அழிக்க பட்டுட்டுருக்காங்க அப்படிங்கற செய்தியை ஒவ்வொருத்தவங்களும் உணரணும் நாங்களாம் வந்து ஒரு மரத்தை வெட்டுனம்ன்னா அதற்காக என்ன வேறு எந்த ஈடும் அதுக்கு கொடுக்க முடியாது இருந்தாலும் ஒரு பத்து செடிகளுக்கு மேலே நட்டு வச்சிக்கிட்டு நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு சூழ்நிலைக்கான சுற்றுசூழலுக்கான ஒரு பங்களிப்பை நாங்கள் செஞ்சிகிட்டுதான் வரோம் எங்கள் ஊர் பகுதியில் பெரிய அளவில் சுற்றுலா துறையினால் எந்த ஒரு பசுமையான இடங்களோ ஆறுகளோ அழிக்க படலை இந்த நால் வழி ரோடு அப்படிங்கறதுனால மரங்கள் அழிக்கப்பட்டுட்ருக்கு அந்த ஓரத்தில் உள்ள சாலைகளோட இரு புறத்திலும் இருக்க கூடிய அந்த பேருந்துகள் செல்வதற்காக இடையூறு இல்லாமல் இருக்கணும்ங்றதுக்காக அந்த மரங்கள்லாம் அழிக்க பட்டுருக்கு அதனால பாதிப்பு ஏற்பட்டுதே தவிற மித்தப்படி சுற்றுலால சுற்றுலாவால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட படலை